ஹலோ வணக்கம் மேம் கயல் கேட்ரிங் சர்வீஸ் என்ன ஃபங்க்ஷன் மேம் ஓகே மேம் எத்தனை பேர் மேம் ஓகே மேம் உங்கள் நேம் ஃப்ரம் மேம் எங்கருந்து கால் பண்ணி இருக்கீங்க கும்பகோணம் அட்ரஸ் மேம் ஆ ஓகே மேம் எப்படி மேம் வெஜ்ஜா நான் வெஜ்ஜா ஓகே மேம் என்னென்னன்னு சொல்லுங்கள் மேம் ஓகே மேம் மீல்ஸில் பார்த்திங்னா சாம்பார் ரசம் மோர் அப்புறம் எக்ஸ்ட்ரா வடை பாயசம் ஆ வத்தகுழம்பு மேம் அப்புறமா நெக்ஸ்டு கூட்டு வந்து உருளைகெழங்கு முட்டைகோஸ் அப்புறம் பட்டாணி மீல்மேக்கர் அப்புறமா எக்ஸ்ட்ரா கீரை எந்த மாதிரி கீரை மேம் ஆ ஓகே மேம் ஆ ஓகே மேம் எப்படி மேம் இந்த வரவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு இந்த ஸ்நாக்ஸ் அந்தமாதிரி எதாவது ஐஸ்கிரீம் அது வந்துவிட்டு ஒரு ஐம்பது டு அறுபது வரும் மேம் ஆ மொத்தம் எத்தனை ஆ ஆர்ட்ரு தான் மேம் அதுக்கு வந்து தனியாக சார்ஜ் மேம் ஓகே மேம் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் எத்தனை பேருன்னு சொல்லுங்கள் ஆயிரம் பேருன்னா ரொம்ப அமௌண்ட் ஆகும் மேம் பரவாலையா ஆ ஓகே மேம் அட்வான்ஸ் ஐம்பது ரூபா கொடுங்க அப்பறமாக முடிச்ச பிறகு பார்த்துக்குலாம் மேம் அது உங்கள் இஷ்டம் மேம் ஜிபே பண்ணாலும் பண்ணுங்கள் இல்லை கையில கொடுத்தாலும் கொடுங்க மேம் மேம் நம்மகிட்ட எல்லாமே சுத்தமாக இருக்கும் மேம் என்ன மேம் ஆ ஓகே மேம் முந்திரி திராட்ச எல்லாம் போட்டு நல்லா பண்ணுறோம் மேம் ஆ ஓகே மேம் ஹலோ மேம் நான்வெஜ் நீங்கள் வெஜ்ஜு தானே கேட்டீங்க மேம் நான்வெஜ்ன்னா என்ன மேம் இதை விட கொஞ்சம் எஸ்ட்ராவாக ஆகும் அவ்வளோதான் நான்வெஜ்ஜில எந்தமாதிரி வே சொல்லுறீங்களோ அது பொறுத்து சிக்கன்னா அது ஒரு ரேட் அந்த ரேட் அன்னக்கு என்ன ரேட்டோ அதுமாதிரி மட்டன்னா அதுமாதிரி ஆ ஓகே மேம் ஆ ஆமாம் மேம் சென்ட் பண்ணிவிடுங்க மேம் என்னென்ன வேணும்ன்னு ஓகே மேம் தேங்க் யூ மேம் ஆ ஓகே மேம்